ஆ ஹலோ அண்ணா நான் விக்னேஸு பேசுகிறேன் இது சுரேஸு டிராவல்ஸாண்ணா நேற்று நாங்கள் சென்னையிலருந்து ம சிவகங்கை வர உங்கள் டிராவல்ஸில் வந்தோம்ணா அப்பும்போது டிரா இது ஓட்டுனர் வந்து மாஸ்க்கு போடாமல் ஒன்றும் போடாமல் ட என்ன சொல்றதுனால் நாங்கள் இருக்கிற தங்கற இருக்கைகளோட தூசு நிறையா டா டஸ்ட்டாக கிடந்துச்சிண்ணா வாட்டரு கேனு இப்போ முன்னாடி யூஸ் பண்ண பேசஞ்சர் வந்து வாட்டரு கேனு திங்க்ஸ்லாம் அப்படே உட்டிப் போயிருந்தார் சுத்தம் பண்ணலை கூட்டலை வண்டியவே கூட்டல எதுவுமே இல்லைண்ணா நான் நல்லாவே இல்லை அடுத்த திருப்பி இது மாதிரிலாம் இருக் நீட்டாக வைங்க அடுத்து ஏ அடுத்தவங்க வந்து பார்த்துட்டு என்ன டிராவல்ஸு அப்படின் சொல்றாங்கண்ணா நீங்கள் கொஞ்சம் ஒழுங்காக பார்த்துக்கிருங்க அதனால உங்கள் டிராவல்ஸுக்கு வந்து அதிக பேசஞ்சர் வரயே மாட்டாங்க அதனால் தான் நாங்கள் இப்போ சொல்கிறோம் எங்களுக்கே இப்போ அந்த ஒரு ஒரு டையத்துக்கு வந்ததுக்கே எங்களுக்கு என்னடா டிராவல்ஸு அப்படின் ஆகிடுச்சிண்ணா அவர்கிட்ட சொல்லி பார்த்தோம் அவரு எதுவுமே கண்டுக்கிற மாட்டிக்கிறாரு மாஸ்க்கு போடுங்கண்ணா அப்படின் சொன்னால்கூட நான் போட முடியாது என்ன பண்ணுவே அப்படின் கேட்கறாருண்ணா அதான் உங்கள்கிட்ட சொல்லலாம் பார்த்தோம் அவரு பேருக்கூட என்னமோ பாலாஜி அப்படின் சொன்னாருண்ணா அவர் டிரைவரு இல்லைன்னா டிரைவரு வேறே ஆளை போடுங்க இல்லைன்னா அவரை எதாச்சு சொல்லுங்கண்ணா எதுமே சரியில்லை என்ன சொல்றேன்னா ஃபேனு எதுவுமே ஓடலை ஆனால் ரே இது காசு மட்டும் நீங்கள் நாலாயிரருவா இது நானூறுரூவா வாங்கறியே ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு எதுவுமே உருப்படி கிடையாதுண்ணா ஒரு இடத்துல என்ன சொல்றேன்னா ஸ் சில டிரா டிராவல் பண்ணும்போது அவர்கிட்ட எங்கே வருது அப்படின் கேட்டால் கூட அவரு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாரு ஏன் வந்தால் நாங்கள் சொல்ல மாட்டோமா சிவகங்கை வந்தால் சொல்ல மாட்டோமா அப்படிங்கிறார்ணே ஒழுங்காகவே பேச மாட்டேக்கிறாரு அப்றம் எப்படி உங்கள் டிராவல்ஸுக்கு பேசஞ்சர்லாம் நிறையா வருவாங்க அதனால கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிருங்க அவர்கிட்ட பேசுங்க அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணோம் சேரிணா ஓகேண்ணா